மேம் நான் லியோஸ் லியோஸா பேசுகிறேன் மேம் மேம் என்னுடைய பையனுக்கு வந்து அட்மிஷன் போடணும் மேம் மேம் என்னுடைய பையன் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கான் மேம் அவனுக்கு வந்து இப்போ லெவன்த்து அட்மிஷன் போடணும் மேம் என்னுடைய சன் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துருக்காங்க மேம் என்னுடைய பையன் பெயரு வந்து மோஹித் சிங் மேம் இப்போ வந்து இப்போ லெவன்த் அட்மிஷன் போடணும்னா அதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா மேம் ஓகே மேம் அவனுக்கு அதில் அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன போஸன் இருக்கும் மேம் அது நான் பிரிப்பேர் பண்ணுறதுக்காக கேட்குறேன் மேம் ஓகே மேம் ஓகே நீங்கள் ஜென்ரல் நாலேஜ்னா இப்போ எது மாதிரி மேம் ரீசன்ட்டாக நடக்கறதுங்களா இல்லை ஏதாவது அந்த முன்னாடி நடந்தது அதுமாதிரி எப்படி கேட்பீங்க ஓகே மேம் ஓகே மேம் ஃபீஸ் அமௌண்ட்லாம் எவ்வளோ மேம் ஏதாவது கன்ஸெக்ஷன் எதுனா இருக்கா எதுனா பண்ணுவீங்களா ஓகே மேம் ஓகே மேம் அது எப்படி மேம் இந்த இந்த மார்க்கு இப்போ இந்த டென்த்து மார்க்கு வைத்து கொடுப்பீங்களா அப்படி இல்லேன்னா இந்த எண்ட்ரென்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்கல்லே அந்த மார்க் வைத்து க்ரூப் கொடுப்பீங்களா ஓகே மேம் அட்மிஷனுக்கு என்னென்ன வேணும் மேம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே மேம்

ஓகே மேம் நெக்ஸ்ட் வீக்கில் வரலாங்களா மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்